ரன்னிங் தொடர்பான ஜோக்குகளில் நான் படித்த ஸ்கூலில் காலேஜில் நாங்கள் விளையாண்டு இருக்கும் போது ரன்னிங் ஓடும் போது அப்போ விழுந்தது விழுந்து விழுந்து சிரிச்சது ஃப்ரெண்ட்ஸ்யெல்லாம் ஓடும் போதும் அவங்கலாம் கீழே விழுந்துருவாங்க அதை பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருப்போம் இந்தமாதிரி ஜோக்குகள்லாம் நியாபகத்துக்கு இருக்கு அதேமாதிரி இன்னொன்று ஜோக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்து கேட்குறாரு ஏன்டா உங்கள் ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு சொன்னியே என்னாச்சு அப்படினு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான் அது ஏம்ப்பா கேட்குற எனக்கு பயந்து எல்லா பசங்களும் எனக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க அப்படின் சொல்கிறான்